குட்மார்னிங் சார் சார் என்ன போர்ஷன் முடிச்சிவிட்டிங்களா சார் பப்ளிக் எக்ஸாம் வரப்போது நாளும் கொஞ்சம் தான் சார் இருக்கு என்ன பிள்ளைங்கள் படிக்கணும் என்ன மழ வேறு பெய்யிது லீவ் டேஸ் விட்டுட்ருக்காங்க அதான் என்ன பண்ணுறதுனு தெரியல நீங்கள் போர்ஷன்ஸு கம்ப்ளீட் பண்ணிடிங்களா எல்லாமே அப்படியா ஓகேங்க சார் ஸ்டுடென்ட் ஆன்லைன் க்ளாஸ் வச்சு கூட பண்ணிரலாமா சார் இல்லைனா ஸ்கூலில் கிளா பிரின்ஸ்பள்கிட்ட கேட்டு ஸ்பெஷல் க்ளாஸ் கூட வச்சு பண்ணிக்கலமா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் கேளுங்கள் பிரின்ஸ்பள் மேம்கிட்ட நானும் கேட்குறேன் ஆன்லைன் க்ளாஸு எல்லாம் ஒரே லிங்காக வைக்கும்போது பண்ணிக்கலாம் சார் ஒரே டைமிங்காக கூகுள்மீட்டில் கூட வச்சு கூட லிங்க் அனுப்பி பண்ணிக்கலாம் சார் ஆ சரிங்க சார் அப்படி வேணா கேட்டு பார்ப்போம் சார் ஆ ஓகேங்க சார் நான் கேட்டு பார்க்குறேன் சார் கேட்டுவிட்டு வேணா ஸ்டுடென்ட்ஸ் உங்கள் க்ளாஸில் வீக் ஸ்டுடென்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்போனா அவங்களுக்கு வேறு கோச்சிங் க்ளாஸ் கொடுக்கணும்ல சார் சரி ஓகே சார் நான் பிரின்ஸ்பள் மேம்கிட்ட பேசிட்டு நம்ம என்னானு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆ ஆ ஓகே ஆ ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூ சார்